நான் நடுத்தர தலைமுறையில் தான் இருக்கேன் பழையத்தலைமுறைக்கும் இளையத்தலைமுறைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா எக்ஸாம்பிள் பழையத்தலைமுறை எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நடந்து போவாங்க அதே இளையத்தலைமுறையாக இருந்தால் பைக்கு காரு யூஸ் பண்ணி போவாங்க அதே பழையத்தலைமுறை இருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் நிறையா பேர் கீபோர்ட் மொபைல் தான் வச்சுருப்பாங்க சரி அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக ஆகட்டும் எதாக இருந்தாலும் நியூஸ்பேப்பர் இல்லைனா டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் அதே இளையத்தலைமுறை இருக்கீங்க ஆன்ராய்டு மொபைல் இருக்காங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சீக்கிரம் அவங்களுக்கு போய்விடும் அதே அவங்க ரெண்டுபேத்துக்கும் இருக்கிற என்ன தன்மை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பழையத்தலைமுறை இருக்கீங்க வேலைக்கு போகணும் வேலைக்கு போ அப்படின்னு மோஸ்ட்லி யோசிப்பாங்க அதே இளையத்தலைமுறை இருக்கீங்க பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணால் லைஃப்பில் ஈஸியாக செட்டில் ஆகிடலாம் அப்படிங்குற விஷயத்தை அதிகமாக யோசிப்பாங்க